ஹலோ ஏ ஒன் ட்ராவல்ஸுங்களா நேத்து நான் கேப் புக் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து கள்ளக்குடி டு திரிச்சினு போட்டுயிருந்தேன் இப்போது சில ப்ரோப்லம்னால் பிக்கப் பிளேஸ் மட்டும் மாற்றுமாரி இருக்குது சேஞ் பண்ணியிக்கலாங்களா ஆமாம் நான் கல்லக்குடினு போட்டுருந்தேன்ல நீங்கள் வடுகர்பேட்டை டு ட்ரிச்சினு மாற்றிக்கோங்க ஓகே இப்போது வடுகர்பேட்டைலேந்து திரிச்சினா எவ்வளோ ஃபீஸ் வரும் வெய்ட்டிங் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் நான் அங்கேருந்து சில லக்கேஜ்லா எடுத்துகிட்டு வரமாதிரி இருக்கும் திரிச்சிலருந்து அதுக்கு எதுவும் ஃபீஸ் போடுவீங்களா ஓகே இங்கே நீங்கள் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்தீங்கனா அப்போது கரெக்ட்டாக இருக்கும் வடுகர்பேட்டுக்கு நீங்கள் டென் ஓ கிளாக் வந்துருங்க ஓகே அங்கே வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புற மாதிரி இருக்கும் ஆமாம் ட்ரிச்சியில் வந்து சாரதாஸ் போகிற மாதிரி இருக்கும் நிறையா பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்கும் வெயிட்டிங் சார்ஜ் எப்படி இருக்கும் ஏதாவது தள்ளுபடி இருக்குங்களா ஓகே வெயிட்டிங் பிளேஸ் மட்டும் மறந்துறாமல் நீங்கள் வடுகர்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க நான் அங்கே வந்து ஏறிக்கிறேன்